ஹலோ ஆமாம் உங்களுக்கு என்ன வேணும் ஓகே எந்த டேட்டில் வேணும்

ஓகே முப்பது பேருக்கு போதுமா நூறு பேருக்கா ஓகே சாரி ஓகே ஓகே எங்களோடய வெஜ் வெஜ் மீல்ஸில் வந்து ரசம் சாம்பார் மோர் வத்தக்குலம்பு இந்தமாதிரியெல்லாம் இருக்கும் நாண்வெஜ் சிக்கன் மட்டன் ஃபிஷ் ப்ரான் இதெல்லாம் இருக்கும் இதை தாண்டி உங்களுக்கு டெசர்ட்ஸ் ஏதாச்சும் வேணுமா

ஓகே ம்ம் வெஜ் மீல் ஒன்று வந்து நீங்கள் ஆடரா மொத்தமாக பார்க்குறதுனால டிஸ்கவுண்ட்டோட ஃபிஃப்டி வரும் ஒருத்தருக்கு ஸோ ம் ஹோம் மேட் ஃபுட் தான் எல்லாமே டேஸ்ட்டியாக கரெக்டாக இருக்கும் ஹெல்த்துக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது ஓகே அதெலாம் நல்லா பண்ணி கொடுத்துட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை

ம் உங்களுக்கு வந்து பேக்குடா வேணுமா இல்லை நாங்கள் அங்கே வந்து செஞ்சு தரணுமா எங்கக்கிட்ட அங்கே வந்து செஞ்சு கொடுக்கணுன்னாலும் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் பிளேஸ் சொன்னிங்கன்னால் நாங்கள் வந்துடலாம் ஓகேங்க நாண்வெஜ் மீல் ஒன்று வந்து நயன்ட்டி வரும் வெஜ்ஜி ஃபிஃப்டி நாண்வெஜ் ஆ ப்ரான் ஃபிஷ்

ம் சரி ஓகே நீங்கள் வந்து அதிகமாக என்ன ஒரு கொஞ்சம் முன்னாடி சொல்லிருங்க மார்னிங் அன்னைக்கி இயர்லி மார்னிங் ஆச்சும் சொல்லிருங்க நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பர் பண்ணிப்போம் ரொம்ப அதிகமாக தேவைப்படதுல்ல ஒரு ஹண்ட்ரட்னால் ஹண்டடன் டொண்ட்டி ஒரு டொண்ட்டி மெம்பர்ஸ்க்குதானே தேவைப்படும் ம் அதைத்தாண்டி வந்துச்சினால் நீங்கள் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுறமாரி இருக்கும் ஓகேயா ம் நாங்கள் பார்த்து அதெல்லாம் நாங்கள் கொண்டு வரோம் அதெலாம் நாங்கள் கொடுத்து வரோம் ம் ஆ ஓகேங்க ஜூஸ் எக்ஸ்ட்டா நாங்களே வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் ம் உங்களுக்கு வேற எதுவும் நீட் இருக்கா ஆ சரி ஓகே ம் ஓகேங்க அதெல்லாம் சூப்பராக பண்ணிடலாம் ம் சரிங்க ம் சரி சொல்லுங்கள்

ஆ பெரம்பலூர் கீலப்பாலையூர் ஓகே ஆ இதே நம்பருக்கு கால் பண்ணலான்ல ஓகேங்க நீங்கள் வந்து எந்த டேட்ல வேணுன்றதை மட்டும் எங்களுக்கு தெளிவாக சொல்லிடுங்க

நாங்கள் வந்து பார்த்துட்டு சொல்றோங்க உங்களுக்கு அந்த டீட்டைல்ஸ்லாம் மெசேஜ் பண்ணுறோம் நாங்கள் உங்களுக்கு என்னென்ன ஆஃபர் இருக்குது எல்லாமே

ம் நாங்கள் மெசேஜ்ல சொல்கிறோங்க எல்லாமே இப்போதிக்கி உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ஆஃபர் மட்டும் இருக்கும் நீங்கள் அதிகமான பேருக்கு வந்து ஆர்டர் பண்ணதனால மற்றது எல்லாத்தையும் நாங்கள் மெசேஜ் பண்ணுறோம் ம் சரிங்க ஓகேங்க அதெலாம் செம்மையா பண்ணிடலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ம் ஓகேங்க தேங்க் யூ